ஆ கொத்தனார் தானே நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கோம்ல அந்த வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ரூமு ஒன்று கட்டுற மாரி இருக்குது ஆமாம்

ஒரு நாலுக்கு எட்டு அடியில் இருந்தால் போதும் ஆ எவ்வளோ கம்பி ஜல்லி சிமிண்ட்டெல்லாம் எவ்வளோ வேணும்னு சொன்னீங்கன்னால் போய் வாங்கிடலாம் ஆ ஆ

அதுக்கு பணம் பிரச்சினை இல்லை ரூம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் தரமாக இருக்கணும் ரூம்லாம் ஆ வீ நான் வீடோடய கெப்பாசிட்டிக்கு அந்த ரூமு வரணும் சேர்ந்து வரணும் கொஞ்சம் மாறி மாறி எல்லாம் வரக்கூடாது ரெண்டும் ஒரு ஈக்குவலா ஒரே மாரி கட்டின மாரி ஒரே ஒரே நேரத்தில் கட்டின மாரி இருக்கணும் ரூமும் வீடும்

சரி அது மாரி பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் ஆள் இருக்காங்களா ஆ சரி எவ் எவ்வளோ ஆகும்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா இப்போ வீட்டுக்கு ரூம் கட்ட ஆரம்பிச்சிடலாம் ஆ ஆ ஆ டூ அண்ட் ஹாஃப் ஓகே பிரச்சினை அது பிரச்சினை இல்லை நான் வந்து ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்கிறேன் அன்றைக்கி வந்து நம்ம வந்து பூஜை போட்டு ரூம் ஆரம்பிச்சடலாம் ரூம் கட்ட ஆரம்பிச்சடலாம் ஆ டைல்ஸ்ஸு அது பா டைல் டைல்ஸ்ஸு போடலாம்

அது பார்த்துக்கலாம் அமௌண்ட் பிரச்சினை இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு டைல்ஸில் போட்டுருங்க ரூமை கட்டி டைல்ஸில் போட்டுருங்க நான் வந்து பெயிண்ட் அடிக்கலாமா இல்லைன்னா ஸ்டிக்கர் அடிக்கலாமான்னு பார்த்து சொல்லிக்கிறேன் சும்மா பெட்ரூம் தான் ஆ பெட்ரூமில் அதில் அதில் ஒரு எ எலக்ட்ரிசிட்டிலாம் அதில் இழுத்துடணும்

ஆ வந்தொடன்னே சொல்லுங்கள் வந்தொடன்னே கால் பண்ணுங்க

ஓகே சரி